நுகர்வோர் எப்படி நிலையான மற்றும் நெறிமுறையான கோழி வளர்ப்பை ஆதரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தக் கோழி வளர்ப்புன்றதை வந்துவிட்டு சந்தைப்படுத்தணும் இப்போது வந்துவிட்டு முட்டை மட்டுந்தான் சந்தைப்படுத்தப்பட்டிருக்குது முட்டையினுடைய விலையை வந்துவிட்டு ஒரு சங்கம் வைத்து அதனை வந்துவிட்டு வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ முட்டையின் விலையில் மாற்றம் அந்தக் காலத்திற்கேற்ப முட்டையின் விலையில் மாற்றம் வைத்து அதன் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது அதே போல் கோழி வளர்ப்பையும் கோழியினுடைய அந்த வளர் வளர்ந்து முடிந்த காலகட்டத்தில் அதனுடைய கோழி இறைச்சியை சந்தைப்படுத்துவது போன்றவற்றை முறையாகச் செய்தால் தான் கோழி வளர்ப்பை பெரும்பான்மையாக ஆதரிக்க முடியும் அது தவிர்த்து மக்கள் தேவையில்லாத புரளிகளில் நம்பிக்கைக் கொள்ளக்கூடாது அதாவது என்னென்னா இந்தப் பறவைக் காய்ச்சல் வருது சிக்கன் குனியா வருது இந்த மாதிரி நோய்கள் வந்துவிட்டு கோழியில் இருந்துதான் பரவுது இந்த மாதிரி வந்துவிட்டு தேவையில்லாமல் ஒரு பயத்தையோ அல்லது தேவையில்லாத வதந்திகளையோ வந்துவிட்டு நம்பக்கூடாது இது தவிர்த்து வந்துவிட்டு அரசின் திட்டங்களிலிருந்து ஏதாவது உதவி கிடைக்கிறதா அப்படின்றது வந்துவிட்டு அதில் வந்துவிட்டு எனக்குப் பெரிய ஒரு இது ஒரு தெளிவு இல்லை அது அதனால் வந்துவிட்டு அரசின் திட்டங்கள் பற்றி எனக்கு சரிவர தெரியலை இந்தத் தொழிலில் வந்துவிட்டு சிறப்பாகவும் எளிதாகவும் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்புடினா முறையாக சந்தைப்படுத்தணும் இதை வந்துவிட்டு சந்தைப்படுத்தினாலே சிறிய தொழிலில் இருந்து பெரிய பெரிய கோழிப் பண்ணைகள் வரைக்கும் எல்லோருமே வந்துவிட்டு சிறப்பாக வந்துவிட்டு செயல்பட முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி